நாங்கள் விள்ளாட்டுங்கறது வந்து பொதுவாவே எல்லாருக்கும் பிடித்தது தான் கடுப்பாக இருக்கும் எல்லா வேலை எந்த வேலையாக இருந்தாலும் விளையாட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தான் அப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் விளையாட்டுன்னாலே எல்லோரும் பாதிப்பேர் வந்துடுவாங்க விள்ளாட்றத்துக்கு விள்ளாட போதும் நம்மளுக்குள்ளே மனசில் இருக்கற கவலைகள் எல்லாமே ப பறந்துப் போயிடும் நமக்கு எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் ஒரு இடத்துலப் போய் விள்ளாட்றப்ப அந்த கஷ்டத்த எடுத்துக்கவே எடுத்துக்க மாட்டோம் ஒரு புது மனிதனாக இதாக ஆகி ஒரு எத்தனை வயசு ஆனவங்களாக இருந்தாலும் விள்ளாட்றப்ப கொழந்தத்தனமா மாறிடுவாங்க எவ்வளோ தான் பெயினு எவ்வளோ தான் கஷ்டம் எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் அவங்க மனசில் உள்ள வலி எல்லாம் போக்கி எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி இதெலாம் தூக்கி எறிஞ்சுட்டு விள்ளாட்ற வர்றப்போ அவங்களுக்குள்ள ஒரு புது மனுஷனா ஒரு புது சந்தோஷம் கிடைக்கும் அந்த புது சந்தோஷத்துக்காகவே பல பேர் விள்ளாட வருவாங்க எந்த வேலை எப்படி இருந்தாலும் அந்த வேலையை தூக்கிப் போட்டு விள்ளாட்றத்துக்கு நிறையாப் பேர் இருக்காங்க அப்படி விள்ளாட்றப்ப மக்களுக்கு நல்ல மனசில் உள்ள தேவையில்லாத கெ கெட்ட கனவு கெட்ட நெனைப்புகள் தேவையில்லாத சண்டைகள் பற்றிய பிரச்சினைகள் பிரச்சினைகளை பற்றியும் யோசிக்காமல் விளையாட்றதுனால மைண்டு ரிலீஃப் ஆகும் நல்ல கொழந்தத்தனம் வரும் மனதும் நல்லா சந்தோஷமா இருக்கும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டுப் போகும்னு சொல்லுவாங்க அது மாரி விள்ளையாட்றதுனால இன்னும் நல்லா இதாகவும் பிறகு ரொம்பப் பேருக்கு உள்ள கஷ்டம் துன்பம்லெலாம் மறந்து விள்ளாட்றப்ப அவங்களுக்குன்னு ஒரு புது அனுபவம் கிடைக்கும் அப்படி ஒரு புது அனுபவம் கிடைக்குறப்ப அவங்க நல்லா விள்ளாடுவாங்கன்னு நல்லா விளையாண்டு அவங்களுக்குள்ள வெற்றியைத் தேடி நல்லா இதுப் பண்ணுவாங்க அப்படி விளையாட்றனால மைண்டு ரிலீஃப் ஆகி தேவையில்லாத பிரச்சனை அப்ப நடந்து முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாம் அதில்ப் போட்டு இழுக்காம மைண்டு நல்லா ரிலீஃப் ஆகி விள்ளாட்ற ரெண்டு மணி நேரமோ பத்து நிமிஷமோ அந்த பத்து நிமிஷமும் நமக்கு சந்தோஷத்த தான் தரும் அந்த அப்படி சந்தோஷம் தர்றதுனால இன்னும் நல்ல ஃப்ரீயாக ஒரு மைண்டு ஃப்ரீயாக ஆகறனால விளையாண்டுக் கொண்டே இருக்கலாம்ற ஆசை வரும் அப்படி வெள்ளாட்றப்போ கூட்டமாக சேர்ந்து தனியா உக்காந்து ஒரு இடத்துல விளையாட்றத விட கூட்டமாக சேர்ந்து விளையாண்டோன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்த நம்ம எப்படி வேணாப் போய் தேடிக்கலாம் அந்த சந்தோஷம் தானாக வராது நம்பளா போய் தேடினா தான் வரும் அப்படி வெளையாட்றப்ப அந்த க எந்த சந்தோஷமா இருந்தாலும் அங்கே விளையாட்றப்ப அந்த சந்தோஷம் நல்லா நிலச்சி நிற்கும் எவ்வளோ கஷ்டமோ நஷ்டோம் துன்பம் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனை எது எதுவோ நம்ம மனசில் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குறப்போ விள்ளாண்டோன்னா அங்கேப்போய் பத்து நிமிஷம் வெள்ளாண்டாலே நம்ம மனசில் உள்ள கவலையெல்லாம் நீக்கி இது எப்படியாப்பட்ட துன்பத்தில் இருந்தும் விளையாட கொண்டு வந்து நம்ம நல்ல முகப்பொலிவோடு சிரிச்சு ஓடி ஆடி விளையாட்றதுனால உடம்புலாம் நல்ல ரிலீஃப் ஆகும் ரிலீஃப் ஆகி வேர்க்க வேர்க்க வேர்க்க நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ப எவ்வளோ தான் விள்ளாட விள்ளாட வேர்த்து வேர்த்து நமக்கு உடம்பெல்லாம் நல்லதாகும் அப்படி நல்லதாக ஆவுறப்போ நமக்கு இன்னும் ஃப்ரீயாக ஆகும் ஃப்ரீ ஆகி மைண்டு ரிலீஃப் ஆகும் தேவையில்லாத டென்சன்லாம் தானாகப் பறந்து போகும் அதனால் போய் விள்ளாடுவோம் விள்ளாண்டுக்கொண்டே இருக்குறப்போ நமக்கு வேறு எதுலையும் சிந்தனைப் போவாது அந்த விளையாட்டுலையே தான் சிந்தனை இருக்குறப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம மூளையை ம ம மனதை ஒருநிலைப்படுத்தி விளையாட்டுல ஈடுபடுவோம் ஓடி ஆடி விளையாடுவோம் ஓடி ஆடி விளையாட்றப்ப கை கால் ஆட்டி விளையாடுவோம் அப்போ ரத்தம் சுறுசுறுப்பாகும் விள்ளாண்டுக்கொண்டே இருக்குறப்போ நல்லா வேர்க்கும் தண்ணி தாகம் அடிக்கும் அதெல்லாம் இதுப் பண்ணாமல் ஜாலியாக விள்ளாட்றதுனால இன்னும் நல்லா விள்ளாடுவோம் அப்படி விள்ளாட்றதுனால எதுவும் ஆவலைன்னு சொல்ல முடியாது விள்ளாட்றது நல்லது தான் அப்படியே விள்ளாண்டுக் கொண்டே இருந்தாலும் நல்லது தான் விள்ளாட்றதுனால நமக்கு மைண்டு ரிலீஃப் ஆகும் பிரச்சனை எதுவும் வராது அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையப் பற்றி நம்ம தேவையில்லாம யோசிக்க தேவையில்ல நாலு பத்துப் பேர் விள்ளாட்றப்ப பத்துப் பேர்னால் நம்ப பத்துப் பேர் விள்ளாண்டாலும் ஆயிரம் பேர் விள்ளாண்டாலும் ஆயிரம் பேருக்கு இருக்கிற சம சோகத்தையும் மறந்து அந்த பத்துப் பேர் விள்ளாடுவாங்க அந்த பத்துப் பேர் விள்ளாட்றப்ப நமக்கு அந்த இப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம சோகத்தை காட்டாமல் இன்னும் பத்துப்பேர சந்தோஷப்படுத்துறதுக்காக விளையாடுவோம் அப்போ நம்பளுக்கு வந்து நம்ப மைண்டு வந்து புது விதமாக புதுசு புதுசாக இதாகும் அப்படி யோசிக்கிறப்போ தான் நம்ப நல்லா விளையாடுவோம் அப்படி விள்ளாண்டுக் கொண்டு இருக்குறப்போ தான் நமக்கு நல்லா தனித் திறமையைக் காட்டுவோம் அப்போ நம்ம திறமையக் காட்டுவோம் நம்பளுக்குள்ளே இவ்வளோ தெறமை இருக்குன்னு அப்போதான் நமக்கு புரியும் அப்படி புரியிறப்போ நமக்கு தெரியாது நம்ப விளையாட்ட விட்டுருவோன்ட்டு விள்ளாண்டுக் கொண்டே இருக்கணும் விளையாட்றதுனால மனிதனுக்கு வந்து சிலப் பேருக்கு உடல் நலத்தில் இதாக இருக்கும் கை கால் இதாக இருக்கும் அடியேபட்டாலும் சுளுக்கு எதுபட்டாலும் விள்ளாடப் போயிடணும் அப்படி விள்ளாடப் போனோனாலே நமக்கு தான ஆட்டோமெட்டிக்காக சரி ஆயிடும் அப்படி விளையாண்டா சூப்பராக இருக்கும் அதுனாலையே நமக்கு எதுவும் ஆவப்போறதில்ல விள்ளாண்டுக்கொண்டே இருக்குணும் விள்ளாண்டுட்டு தான் இருக்கணும் விள்ளாடுணும் விள்ளாடுறதுனால சிலப் பேருக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்போ போய் விள்ளாட்றப்ப அவங்கள அறியாமலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அவங்க மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் விளையாண்டுட்டு போறப்போ திருப்பி எப்போடா விளையாடுவோங்குற மனத்தேடல் வரும் அப்படி தேடல் வர்றப்போ நம்ப விள்ளாட்ட உள்ளார விள்ளாட்ட ஃபீல்டில் இறங்கிட்டாவே நமக்கு வந்து ஐயோ இங்கே விளையாடாமப் போகிறோமே அப்படின்னு சொல்கிற மனது இதாக ஆயிடும் அப்படி விளையாட்றதப் பொறுத்து நம்ம ஜாலியாக விளையாட்னோன்னா மைண்ட் மைண்டு ரிலீஃப் ஆகும் நம்ம கொஞ்சம் உடல் சத்து கூட வரும் வேர்த்து வேர்க்கிறதுனால நல்லதாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் மைண்டு ரிலீஃப் ஆகி நல்ல தூக்கம் வரும் நல்ல பல பிரச்சனைகளுக்கு நம்ப விளையாட்றப்பயே யோசிச்சுக்கிட்டே விள்ளாண்டாலே நம்ம பல பிரச்சனைகளுக்கு நம்ப சொல்யூஷனே தேடிடலாம் கூட்டம் கூட்டமாக ஃபோனை பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்காம போய் விளையாண்டுட்டே இருந்தோன்னால் நம்ப அறிவு மேம்படும் நம்ப அறிவை மேம்படுத்திக்கலாம் விள்ளாடப் போவதனால நம்ப அறிவை மேம்படுத்திக்கலாம் நல்லா இது பண்ணலாம் நம்ப மைண்டு முக்கியமாக சொல்லணுன்னால் எந்த கஷ்டோம் கூட இருக்கிறவங்கள்ட்டையும் இப்போ எந்த கஷ்டமா இருந்தாலும் விள்ளாண்டுக்கிட்டுருக்குறப்போ அந்த கஷ்டத்த நம்பளை அறியாமலே நம்ப அந்த கஷ்டத்த போக்கிடுவோம் அந்த கஷடத்தப் பற்றி யோசிக்க மாட்டோம் ரொம்ப நாள் நடந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருக்க யோசிச்சுட்டு இருக்கிற நம்ப ஒரு இடத்துக்கு விளையாடப் போகிற போனோன்னால் அந்த அடுத்த அந்த விளையாட்ற அந்த அஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து இதாகும் அப்படி விள்ளாட்றப்ப நமக்கு வந்து மைண்டு ரிலீஃப் ஆகி நல்ல ஒரு புத்துணர்ச்சியைத் தரும்னு சொல்லலாம் இது வேர்க்க வேர்க்க விறுவிறுப்பு வரும்னு சொல்வாங்க ரத்தம் சூடாகும் நல்லா வெள்ளாட்டு பொழுதுப்போக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே உக்காந்துருக்கலாம் விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி விளையாட்றப்ப எதுவும் ஆகாது நம்ம விளாட்றதுனால நமக்கு நல்லது